தமிழ்மொழியை எப்படிலாம் பாதுகாக்கணும் எப்படிலாம் மேம்படுத்தணும் அப்படின்ற முயற்சிகள் என்னென்ன எப்படி எப்படி எடுக்கலாம் அப்படினா தமிழ் அப்படினாலே நம்மளுக்கு சொல்லும் போதே அவ்வளோ ஒரு இனிமையான சொல்லாக இருக்கும் தமிழ் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது தமிழ்மொழியை நம்ம தாய்மொழியாக நினைச்சி நம்ம மதிக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ்மொழியை விட ஒரு ஈஸியான மொழி எந்த மொழியும் இருக்க முடியாது எப்படிலாம் நம்ம தமிழ்மொழியை பாதுகாக்கணும் அப்படினு சொன்னால் எந்தெந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு அசிங்கமான வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண கூடாது தமிழை நம்ம எப்படிலாம் பேசலாம் அது தமிழால் நம்ம தமிழில் நம்ம பேசக்குள்ளேயே நம்மளுடைய மனது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் மக்கள் வந்து எப்படிலாம் அதில் ஈடுபடலாம் அப்படினா தமிழ் மொழியை நிறைய பாதுகாக்க அப்போ வந்து படிக்கிறத்துக்கு எப்படினா நம்ம வந்து தமிழ் புக்ஸை நிறையா படிக்கணும் தமிழ் கற்றுக்கணுன்னா இலக்கணம் நிறையா படிக்கணும் இலக்கணத்தை நிறையா படித்தோம் அப்படினாலே பிழை இல்லாம நம்மளால நல்லா படிக்க முடியும் எழுத முடியும் நிறைய பேச முடியும் நம்மளால இலக்கணம் அப்படின்ற ஒரு படமே வந்திருக்கு பட் அந்த இலக்கண படத்தில் பார்த்திங்கனா ஒரு எழுத்து கூட தமிழ் தமிழ் எழுத்தாக தான் இருக்கும் ஒரு எழுத்து கூட வடமொழி எழுத்து சேர்ந்தே வராது ஏன் அப்படினா தமிழுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் அதை எழுதிருக்கார் தமிழ்ன்றது எல்லா சப்ஜெக்ட்டை விட ஈஸியாக நம்மளால தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் மக்கள் எப்படிலாம் ஈடுபடலாம் அப்படினா ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ் புக்ஸ் நிறைய படிக்கணும் தமிழை வந்து தாய்மொழியாக நினைச்சி நம்ம கருதப்படணும் தமிழை பொறுத்தவரைக்கும் படித்து தெரிஞ்சு கொள்கிறது எவ்வளவோ இருக்கு திருக்குறளில் ஆரம்மிச்சி இலக்கணத்தில் ஆரம்மிச்சி எல்லா புலவர்களை பற்றியும் ஒவ்வொரு ஆசிரியரை பற்றியும் படித்தோம்னா நம்மளுக்கு நேரம் பத்தாது அதனால தாய்மொழி தமிழை நம்ம வந்து நல்லபடியாக மனசில் வச்சு நம்ம தமிழ்மொழியை போற்றணும் மக்கள் என்னெனலாம் முயற்சி எடுக்கலாம்னா ஒரு நாளைக்கு படிக்க தெரியாதவங்க ஒரு ரெண்டு மணி நேரமாவது உட்காந்து எப்படி எப்படி எழுதலாம் எப்படி எப்படி படிக்கலாம் ஆ க ங ச்சா எப்படி படிக்கணும் ஆ க ங ச்சாவில் ஆரம்மிச்சி கடைசியில் நம்ம ஆ க ங ச்சா ஃபுல்லாக ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஆ போடுறது எப்படி ஆ போடுறது எப்படி அதை வந்து வார்த்தை கூட கா கூட சேர்த்து எழுதினா இப்போ கபடி க ப டி அப்ப க கூட பா போட்டா தான் கபடினு வரும் இதை கூட இதை சேர்த்து எழுத கத்துக்கணும் அதேமாதிரி சின்ன சின்ன எழுத்தா ஆரம்மிச்சி கற்றுக்க ஆரம்மிச்சி பெரிய பெரிய எழுத்தாக நம்ம படிக்க ஆரம்மிக்கணும் எந்த மொழின்னா கூட நம்மளால சீக்கிரமாக கற்றுக்க முடியும் ஆனால் தமிழ்மொழி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் ஏன் அப்படினா தமிழ் பேச ஆரம்மிச்சிட்டா அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் அவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்டிப்பட்ட மொழியை கொஞ்சமாவது நம்ம கஷ்டப்பட்டால் தான் கற்றுக்க முடியும் தமிழை நம்மளால ஈஸியாக பேச முடியும் எழுத முடியும் ஆனால் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுறது கொஞ்சம் கடினம் தான் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்குலாம் தமிழ் சுத்தமாக தெரியாது வெளிநாட்லேயே போய் படித்தாலும் நம்ம பிறந்த எடம் தமிழ்நாடாக இருந்தால் நம்ம கத்துக்கிற மொழி ஃபர்ஸ்ட் என்னவாக இருக்கணும்னா தமிழ்மொழியாக தான் இருக்கணும் தமிழ்மொழியை நம்ம என்றைக்கும் மறக்கவே கூடாது இங்கிலீஷ் மொழி நம்ம கற்றுக்கிட்டாலும் ஒன்று கத்துக்கலனாலும் ஒன்று ஆனால் தமிழ் நம்மளுக்கு பேசவோ எழுதவோ தாய்நாட்டில் பிறந்துட்டு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தெரியலனா அது தான் நம்மளுக்கு பெரிய அசிங்கம் தமிழில் எவ்வளோ ஒரு நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கு எவ்வளோ ஒரு கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு பக்குவமாக கற்றுக்கணும் பெரிய பெரிய வார்த்தைகள் எழுதும் போது இப்போ எப்படி இப்போ பேர் ஏதோ பள்ளிக்கூடம் அப்படினு இருக்குனா ப ள் ளி க் கூ ட ம்னு வருது இப்போது நாம் பெரிய ள் ள்லுக்கு பதிலாக குண்டு ல் போட்டுட்டோம்னா இந்த பள்ளிக்கூடம்ன்ற வார்த்தையே வேற மாதிரி மாறிவிடும் அதனால் பார்த்து பக்குவமாக எந்த பள்ளிக்கு எந்த ள் வரும் இந்த பல்லிக்கு எந்த ல் வரும் அப்படினு பார்த்து எழுதணும் அதே மாதிரி ஒரு எழுத்து மாறுச்சுனா அந்த வார்த்தையே மாறிவிடும் அந்த சொல் நம்மளுக்கு ஃபுல்லாக தப்பாகிடும் அந்த தமிழை பொறுத்த வரைக்கும் இது தான் நம்ம கற்றுக்க வேண்டிய கடினமான எழுத்துக்கள் அந்த எந்தெந்த வார்த்தைக்கு எந்தெந்த எழுத்து வரும்னு நம்ம பார்த்து கற்றுக்கிட்டாலே நம்ம தமிழை ஈஸியாக நம்மளால கற்றுக்க முடியும் தமிழ் இல்லைனா நம்மளுக்கு எந்த ஒரு மொழியுமே அவசியம் இல்லை மற்ற மொழிகள் எல்லாம் பின்னாடி தான் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டிய மொழி தமிழ்மொழி தமிழ் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படினா பஸ்ஸில் பார்த்து ஏறுனா கூட அந்த பஸ்ஸில் தமிழ் பேர் தான் போட்டிருக்கும் அப்போது நம்ம தமிழ்மொழி தெரிஞ்சால் மட்டும் தான் ஓ இந்த பஸ் வந்து கள்ளக்குறிச்சி போகுது இந்த பஸ் வந்து சேலம் போகுது இது வந்து தருமபுரி போகுது இது வந்து திருச்சி போகுது இது வந்து கரூர் போகுது அப்படினு சொல்லி நம்மளால பார்த்து ஏற முடியும் படிக்க தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால அந்த பஸ்ஸில் ஏற முடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம எந்த இடத்துல வாழணும் எங்கே இருந்தாலும் தமிழ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சப்போஸ் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லை சாப்பிட கூட போகிறோம் அது சைவம் கடையமா கடையா அசைவம் கடையானு நம்மளுக்கு தெரியாது அப்போ நம்மளுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சுச்சுனா மேலே சைவம் அசைவம்னு போட்டிருக்கும் அப்போது போர்டை பார்த்து நம்ம தமிழ் தமிழ் படிக்க தெரிஞ்சால் சாப்பிடுற கடைக்கு நம்ம கரெக்டாக போகலாம் அதே மாதிரி ஒரு செப்பல் கடைக்கு போகிறோம் அது என்ன கடைனு நம்மளுக்கு போர்டை பார்த்து படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி பஸ் ஸ்டாண்ட்டுக்கு நடுவில் கடிகாரம் வச்சுருப்பாங்க பஸ் எத்தனை மணிக்கு வருதுனு தெரிஞ்சிக்கணும்னா அங்கே கடிகாரம் இருக்கும் போது அந்த கடிகாரத்த பார்க்க தெரிஞ்சுருக்கணும் தமிழில் எத்தனை மணி எந்த முள்ளுக்கு நேராக எந்த முள் நிற்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்கு அதே மாதிரி மளிகை சாமான் வாங்கிகிட்டு வர சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அனுப்புனாங்க கடைக்கு அப்படினா ஒரு லிஸ்ட்டு போட்டு தமிழில் எழுதி கொடுப்பாங்க அது என்னென்ன பொருள்னு படித்து காட்டுங்கனு சொன்னாங்கனா நம்மளுக்கு படிக்க தெரிஞ்சால் மட்டும் தான் படித்து காட்ட முடியும் படிக்க தெரியல அப்படினா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கமாகிடும் அதனால தமிழ்மொழியை நம்ம தாய்மொழியாக நினைச்சி ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் அனுசரித்து ரசனையோடு ஒரு அபூர்வமாக நம்ம அந்த வார்த்தையை கற்றுக்கணும் அதேமாதிரி ஒரு மருந்து கடைக்கு போகிறோம் இந்த மருந்து வாங்கிகிட்டு வான்னு வீட்டில் எழுதி கொடுத்தாங்கனா என்னென்ன மருந்து சொல்லுங்கம்மா அப்படினு சொல்லி கேட்டாங்கனா எங்களுக்கு படிக்க தெரியாதுங்க அப்படினு நாம் சொல்ல கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே தமிழை கற்றுக்கணும் தமிழை நம்ம இன்னும் மேம்படுத்தணும் எப்படினா அப்படினா தமிழ் தெரியாதவங்க எல்லோருமே தமிழ் கற்றுக்கிட்டா தான் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு பெருமையாக இருக்கும் நம்ம மக்கள் எப்படிலாம் ஈடுபடலாம் அப்படினா மக்கள் எல்லா விஷயத்துலேயுமே தமிழ்மொழியை நல்லா உயர்த்தி பேசணும் தமிழை எந்த எடத்துலேயும் தாழ்த்தி பேசக்கூடாது உயர்த்தி தூக்கி கொடுத்து பேசணும் எல்லா லேங்க்வேஜை விடவும் தமிழ் வந்து எங்களுக்கு சிறந்தது அப்படினு நம்ம உயர்த்தி பேசக்குள்ளே எந்த நாட்டுக்காரங்களும் நம்ம முன்னாடி வந்து யாரும் எதுவும் பண்ணிட முடியாது எந்த நாட்டுக்கு நம்ம போனாலும் அவுங்களோட மொழியை சீக்கிரம் கத்துக்கலாம் ஆனால் நம்ம நாட்டுக்கு வேற நாட்டுக்காரங்க வந்தாங்கனா நம்ம தமிழ் மொழியை கற்றுக்க கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் கற்றுக்கிட்டா அவங்களால அந்த லேங்க்வேஜை கண்டிப்பாக சீக்கிரம் மறக்க முடியாது ஏன்னா தமிழ் ஒரு அவ்வளோ ஒரு ஈர்ப்புப்பற்று இருக்கக்கூடிய ஒரு மொழி அதனால அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது தமிழில் இருக்க ஒரு இனிமையான தமிழ் அப்டின்னும் போதே ஒரு நாக்கில் வந்து தேன் ஊறுற மாதிரி இருக்கு தமிழ்ன்ற வார்த்தைய சொல்லக் குள்ளையே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கு அதனால தமிழை நாம் என்னைக்கும் மறக்க கூடாது எந்த மொழியை மறந்தாலும் தமிழ் நம்ம மறக்க கூடாது கொழந்தை பிறந்ததுமே ஃபஸ்ட்டு அம்மானு சொல்லித்தராங்க அம்மான்னு சொல்றதில் ஒரு அழகு மற்ற எந்த இதுலேயும் இல்லை மம்மி டேடி இதுலலாம் ஒரு ஆனந்தம் இல்லை அம்மான்னு அதை கூப்பிடக்குள்ள நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த வார்த்தையை கேட்குறதுக்கே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிறந்துருக்குறோன்னு பெருமைப்பட்டுக்கணும்